ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் என்ன வேணும் உங்களுக்கு ம் என்ன மீன் வேணும்

வேறு என்ன வேறு என்ன மீன் வேணும் ஆ வேறு வேறு ஆ சரி கொடுத்துர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி கிங்ஃபிஷ் வந்து ஆயர்ரூவா வரும் வஞ்சரம் வந்து ஆயிரத்து ஐந்நூறுரூவா வரும் இன்னொரு மீன் வந்து ரெண்டாயிரத்து ஐந்நூறுவாக்கிட்ட வரும் ரேட்டு குறைக்க வாய்ப்பில்லையே மீனுடைய விலை அதிகமாவுல இருக்கு குறைக்க முடியாதே

ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை கொண்டு வந்துரலாம் ஆ வெட்டி தந்துரலாம் வெட்டி செதிலெல்லாம் செதுக்கி தந்துரலாம் ஆஹான் அதுக்குதாங்க ஒரு இரநூறுவா எக்ஸ்ட்ரா தேவைப்படும் வேறு மீன் வேறு மீன் இருக்கு வேணுமா நண்டு இராலு நெ நெத்திலி அந்த மாதிரி மீன் நிறைய இருக்கு இன்னும் உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள் கொடுக்குறோம் ஆ சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுத்து விட்றலாம் ஆ சரி சரி ஆ சரி